ஹலோ ஓலா ஆட்டோவாங்க சார் ஆமாங்க சார் சார் ஆட்டோ புக் பண்ணணும் சரிங்க சார் ஆ ஆமாங்க சார் நாங்கள் எம் புதுப்பட்டியிலேருந்து புக் பண்ணுறோங்க சார் சார் திருச்செங்கோடு கோவிலுக்கு போகணும்ங்க சார் ஆ ஆமாங்க சார் மெயின் ரோட்லேயே இருக்குங்க சார் சரிங்க சார் ட்ரைவர் அவைலபிளா இருக்காங்களாங்க சார் சார் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு கிளம்பணுங்க சார் இன்னும் ஆஃப் அன் அவருங்களா சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் சார்ஜு எவ்வளோங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் தேங்க்ஸுங்க